கைவினைப் பொருள்கள்ன்னு சொல்லி வர்றப்போ நாங்கள் வீட்டில் இருந்துகிட்டு ஒயர் கூடை போடுறது கூடை போடுறது தையல் மிஷின் இருக்கறதுனால துணி தைக்கிறது எப்படின்னு சொல்லி அப்புறோம் கலர் கலர் நூலெல்லாம் அதை வச்சு எப்படி பூவெல்லாம் கட்டுறது எந்தமாதிரின்னு சொல்லி அதை பற்றி தெரிஞ்சிக்கிறோம் கைவினைப் பொருள்கள் அப்படின்னு வர்றப்போ நம்மளுக்கு தெரியாதது என்னென்ன இருக்குதோ அது வந்து நம்மனால மற்றவங்கள மூலமாக தெரிஞ்சிக்கக் கூடியதை செல்லில் வர யூடியூப் மூலியமாக எல்லா தெரிஞ்சிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாம எப்படி பழகணும் அதை எப்படி பழகிவிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி தரணும் அது மூலமாக நம்மளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கறதுனால நம்ம குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பண வசதி வந்து நம்மளுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைகளுக்கோ இல்லை வீட்டில் சும்மா வேலையில்லை வேலையில்லைன்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு வேலையில்லை எல்லாத்துக்குமே முயற்சி செஞ்சா ஒரு வேலை கிடைக்கும் வேலை இருக்குது நம்ம மூளைக்கும் நம்ம கை கால் எப்போக்மே ஒரு வேலை செய்யணும் அதன் மூலமாக ஈட்டக்கூடிய தொகை வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் மற்றவங்கள பார்த்து நம்ம பழகறதை விட நம்ம நம்ம முயற்சியினால் செயல்படக்கூடிய ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு பார்த்ததொன்னே ரொம்ப சந்தோசத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் அது நம்மளுக்கு யூஸ் படும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் சுற்றுப்புறச் சூழல் பாதிக்காத அளவுக்கு எல்லா பிளாஸ்டிக் அந்தமாதிரி மாறாமல் இயற்கையாக நம்ம வச்சு பயன்படுத்துகிற கைவினைப் பொருள்கள் வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இயற்கைக்கும் நன்மையை தரும்